ஆன்லைன் கேமிங்லலாம் வந்து இது வரைக்கும் நான் எதுலேயுமே பங்கு எடுத்துக்கிட்டதே இல்லை ஆன்லைன் கேமிங்ல வந்து நிறைய மோசடிகள் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்துட்டு பணத்தை வச்சி விளையாட்றது தமிழ்நாட்ல இந்த மாதிரி லாட்டரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேன் ஆயிருக்கு ஸோ அதில் விளாண்ட அனுபவங்கள் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை அதில் விளையாட்ணுங்கிற எண்ணமும் இல்லை அது வந்து என்ன பண்ணாலுமே அது ஒரு மிகப்பெரிய தவறு மாதிரியே எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது அதனால இதில் ஆன்லைன்ல கேம்ஸ் எதுவுமே நாங்கள் விளையாண்டதில்ல